இப்போ இருக்கிற தலைமுறைகள் வந்து பார்த்திங்கனா கலாச்சாரமுறையை கண்டிப்பாக வந்து பின்பற்றல ஏன் அப்படினா அப்போ இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் இருந்த கலாச்சாரம் வேற மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் இருக்கிற கலாச்சாரம் வந்து வேற மாதிரி இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ரொம்ப மாறிருக்கு அதுலேயும் பார்த்திங்கனா அந்த இளைஞர்கள் அப்படினு சொல்லி பார்க்குறப்ப ரொம்ப கலாச்சாரம் வந்து மாறிருக்குது அவங்க அணியுற உடையா இருக்கட்டும் இல்லை அவங்க பேசுகிற மொழியா இருக்கட்டும் எல்லாமே வந்து மாறிருக்குது இதனால் வந்து பார்த்திங்கனா அந்த கலாச்சாரத்தில் நம்ம இருக்கிற மதிப்பு அப்படினு சொல்லி பார்த்திங்கனா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு தான் வந்து வருது நம்ம கலாச்சாரத்தை வந்து நாம தான் வந்து பாதுகாக்கணும் நம்ம அடுத்தவங்க கலாச்சாரத்தை நம்ம வந்து கலக்கிறதுனால நம்ம கலாச்சாரம் வந்து பார்த்திங்கனா அதிகம் கம்மியாயிட்டே இருக்கு இல்லை அப்போயெல்லாம் பெண்கள் அதிகமாக வந்து பார்த்திங்கனா அந்த சேலைன்னு சொல்லி அதிகம் வந்து போடுவாங்க இப்போ இருக்கிற பெண்கள் வந்து பார்த்திங்கனா அதெலாம் அதிகம் போடுறதே வந்து கிடையாது அதை நாம் நாம் அதிகம் கட்டுறது இல்லை ஆனால் வெளிநாட்டுக்காரங்க இங்கே நம்ம ஊருக்கு வந்தாய்ங்கள அவங்க வந்து பார்த்திங்கனா அந்த சேலை கட்டிட்டு இருக்காங்க நாம் வந்து பார்த்திங்கனா அதிகம் வெளிநாட்டுங்க போடுற ட்ரெஸ் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் அது மாதிரி இல்லாமல் நம்மளோட தலைமுறைகளுக்கு வந்து நம்மகலாச்சாரத்த வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக பின்பற்றணும் இப்போ நாம பின்பற்றாம அதை வந்து யாரு பின்பற்றுவா நாம் நம்ம கலாச்சாரத்தை வளர்த்தா தான் அடுத்து வர்ற தலைமுறைகள் வந்து அந்த கலாச்சாரத்தை வந்து பார்த்தோம்னா கடைப்பிடிப்பாங்க நாம்மளே நம்ம கலாச்சார விட்டுட்டு போக போக இருக்க இருக்க நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் இப்போ தமிழ்நாடுனா இப்படி தான் இருக்கணும் அப்படினு சொல்லி ஒரு இது இருக்கும் அது ஃபுல்லா வந்து பார்த்தோம்னா மாறிட்டு போயிடும் நிறையா வந்து பார்த்திங்கனா மொழியினர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து வர வர நிறையா கலாச்சாரம் வந்து புதுசு புதுசாக தோன்றிட்டு இருக்குது கல் நம்ம கலாச்சாரத்தை வந்து பார்த்திங்கனா நம்ம பாது பாதுகாக்கணும் வெளிநாட்டுங்க வந்து வெளிநாட்டவர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு வந்தால் கூட நம்ம கலாச்சாரத் கலாச்சாரத்தை பின்பற்ற அளவுக்கு நாம கலாச்சாரத்தை வந்து வளர்த்தோம்னா மட்டுந்தான் நம்ம கலாச்சாரம் வந்து பார்த்தோன்னா அழியாம இன்னும் வந்து அதிகம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து வரும்